எங்கள் வீட்டை சுற்றியும் தூய்மையாக வைத்துக்கொள்ள என்னால் முடிந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு தான் இங்கே இருக்கிறேன் என்ன என்று கேட்டால் நான் வந்து மற்றவர்களிடத்தில் கூறி அதனால் அந்த குப்பைகளும் நம் அருகே சுற்றுச்சூழலில் இருந்து ஒரு தூய்மை இல்லாத பகுதியாக வைத்திருந்தோம் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை பற்றியும் எடுத்துக்கூறி அவர்களையே குப்பையை வந்து போ கீழே கொட்டாமல் ஒரு இடத்திலே சேமித்து வைப்பது போல் ஒரு குப்பைத்தொட்டியை வாங்கி வைத்து அந்த தொட்டியில் போடச்சொல்லி மற்றவர்களிடத்தில் சொல்லி நானும் அந்த குப்பைத்தொட்டியிலேயே போட்டு வைத்து குடி இருக்கிறோம் அதனால் எங்கள் பகுதியில் குப்பை சேருவது கிடையாது அந்த குப்பை சேரா சேராமல் இருப்பதினால் எங்களுடைய து தூய்மையாக எங்களுடைய பகுதி இருந்துக்கிட்டுருக்கு அதற்கு நான் என்னால் முடிந்த முயற்சியாக கீழே இப்போ யாராவது போட்டார்கள் என்றாலும் தெரியாமல் போட்டுவிட்டார்கள் என்றாலும் பார்த்தால் உடனே எடுத்து அதை குப்பை தொட்டியில் போட்டு விடுவேன் அந்த குப்பைத்தொட்டியில் போடுவதனால் அந்த பகுதியிலும் வந்து ஒரு நான் மற்றலாம் மற்றவர்களை தூய்மைப்ப தூய்மைப்பணியாளர்கள் வந்து அந்த குப்பைகளை எடுத்து செல் சென்றுவிடுவார்கள் அந்த குப்பைத் தொட்டியிலேருந்து எடுத்து செல்லுவதனால் அந்த நோ அந்த குப்பைகள்லாம் இந்த ப எங்கள் பகுதியில் சேர்வது கிடையாது அதோடய மட்டும் அல்லாமல் ரோட்டில் குழிகள் தோண்டி இருந்தால் அந்த குழிகளிலே வந்து கல்லையும் மண்ணையும் போட்டு அந்த குழிகளை அடைத்து வைக்கிறோம் ஏனென்றால் மழை தண்ணீர் வந்து அதிலே தேங்க முடியாத அளவிற்கு நாங்கள் வந்து அதை ரோட்டிலேருந்து சரி செய்து வைக்கிறோம் அந்த மாதிரி செய்து வைப்பதினால் தண்ணீர் தேங்குவதில்லை அந்த தண்ணீர் தேங்கினால் அதனால் வரக்கூடிய கொசு கொசுக்கள் வந்து கொசுக்களும் மற்ற கிருமிநாசினிகளும் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்தமாதிரி ஏற்படுவதுனால் நோய்கள் ஏற்படும் அந்த நோய்களிலேருந்து எங்களை காத்துக்கொள்வதற்காக அந்த ரோட்டில் நாங்கள் வந்து மூடி வைத்து அந்த அரசு செய்கிறதோ இல்லையோ எங்களால் முடிந்த அளவிற்கு அந்தமாதிரி குழிகள் ஏற்படாத முடியாத அளவிற்கு நாங்கள் வந்து அதை தடுத்து மண்ணையும் கல்லையும் போட்டு மற்ற பொருட்களையும் போட்டு மூடி வைத்து அந்த குழிகளை வந்து நிரப்பி வைத்து விடுகிறோம் அதனால் தண்ணீர் அங்கு தேங்கு தேங்குவது கிடையாது அதனால் எங்களுடைய பகுதி எப்போத ஒரு சுற்றுச்சூழல் நல்ல விதமாக இருக்கறக்கூடிய ஒரு பகுதியாக என்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களிடத்துலேயும் கூறி நானும் அதை கடைப்பிடித்து வந்து கொண்டிருக்கிறோம் அதனால் எங்களுடைய சு சுற்றுச்சூழல் பகுதி சுற்று தூய்மையாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது